கிராமத்தை பற்றி கேட்டுருக்கீங்க கிராம நடனத்தை பற்றி எங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கனா சின்ன வயசுலேருந்தே எங்களுது எங்களுது வந்து கிராமமாக தான் இருந்துச்சு இப்போ தான் சிட்டியாக மாறியிருக்கு அப்போவே பார்த்தீங்கனா பின்னாடி எங்கள் வீட்டுப் பின்னாடியே கோவில் இருக்குது அங்கே பார்த்தீங்கனா நிறைய வந்து திருவிழா மாதிரி நடக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து அங்கே ஃபங்க்ஷன்ஸு கோவில் திருவிழா அந்த மாதிரி இதுலெல்லாம் இந்த ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க குழுஸ் மூலமாக வந்து நம்ம விழிப்புணர்வு முகாம் மாதிரி போட்டு மக்களுக்கு வந்து குடிப் பழக்கம் ட்ரக்ஸு சிகரெட் இதெல்லாம் விழிப்புணர்வு டான்ஸ் டான்ஸ் மூலமாகவே காம்மிப்பாங்க அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அது இல்லாமல் பாட்டு போட்டுவிட்டு டான்ஸெல்லாம் ஆடுவாங்க நைட் ஃபுல்லாக ஆடுவாங்க சின்ன வயசுலேர்ந்தே நாங்கள் பார்த்தீங்கனா இந்த கரகாட்டம் மயிலாட்டம் குச்சிப்பிடி இந்த கோலாட்டம் இதெல்லாம் ஆடுவாங்க நாங்கள் போய் சின்ன வயசுலிருந்தே எங்கள் வீட்டுப் பின்னாடியே இருக்கனால நாங்கள் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பாக்கற பார்த்துட்டே இருக்கப்போ தான் டைமு எப்படி போகும்னே தெரியாது நல்லா ஜாலியாக இருக்கும் அப்புறமா எங்கே அங்கே பார்த்துட்ருந்தப்ப எல்லோரும் வந்து வந்து வாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் நாங்கள் சின்ன வயசுலிருந்து நாங்கெல்லாம் போனதில்லை அங்கேல்லாம் ஆனால் தூரமாக நின்று பார்ப்போம் ஆனால் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் மக்கள் அதை எப்படி ஆரம்பிக்க அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கிற வீட்டில் வேலை எல்லாம் இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு வந்து எவ்வளோ நேரங்கூட நைட் ஃபுல்லாக கூட விடிஞ்சு விடிஞ்சு பார்ப்பாங்க அதில் வந்து இது பொம்மலாட்டம் எல்லாம் போடுவாங்க அந்த அதுலேல்லாம் வந்து நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு காலையில் தான் வீட்டுக்கு போவாங்க அங்கேயே படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டுவிட்டு தூங்குவாங்க அதெல்லாம் கண்குளிர நாங்கள் பார்த்துருக்கோம்